அப்போலாம் பார்த்திங்கன்னா என் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் ஃபீஸ் வந்து கட்டிட ஃபீஸ்ஸு எஸ்சிங்களுக்கு வந்து ஃப்ரீ எஸ்டிங்களுக்கு ஃபிரீ இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டிருந்தாங்க மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபீஸ் கட்டணும் நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்திங்களான்னா கட்டிட ஃபீஸ் கட்டணும் இது கட்டணும் புக்குக்கு கட்டணும் இதுக்கு நான் ப்ராடக்டுக்கு கட்டணும் இது புதுசாக வரும் இது வாங்கிக்கோங்க அப்படினு சொன்னாங்க இப்போலாம் இப்போலாம் ஜாதி சான்றிதழ் அது இதுன்னு சொல்லிவிட்டு மதச்சான்றிதழ் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கேட்டுருக்கிறாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் இதெல்லாம் வந்து நாங்கள் அப்போ ரெடி பண்ணி கொடுத்தோம் காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுவோம் காலர்ஷிப் வாங்குவோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு